பைக்கிங் அதாவது பைக் ஓட்டுறதுங்கிறது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டடான திங்கு ஸோ இப்போ நம்ம இப்போ பெரும்பாலும் மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பைக் எதுக்கு ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அதில் என்ன ஆர்வம் இருக்குன்னு கேட்பாங்க ஸோ இது வந்து நார்மல் மனுஷங்களுக்கு ஓ பைக்குன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம் பட் ஒரு பேஷன் இருக்கிறவுங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு வெளி ஊருக்கு போகிறதே ஒரு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும் இப்போ பைக்கு எடுத்துகிட்டு ஃபிரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து போவோம் ஒரு பத்து ஃபிரெண்ட்ஸ் போவோம் ஒரு ஆறு ஏழு பைக்கு எடுத்துக்குவோம் ஸோ நேராக இப்போ கொடைக்கானலோ போகிறோம் அப்படின்னா அது ஒரு தனி ஆர்வம் அதாவது ஒரு உற்சாகம் வரும் ஸோ அந்த உற்சாகம் எப்படி இருக்குன்னா அதாவது பஸ்ஸில் போகிறது வேற ஸோ பைக்கு ஓட்டுறது எப்படி இருக்குன்னா எல்லா ஏரியாவும் பார்க்கலாம் நெனைச்ச பக்கம் நிறுத்திக்கலாம் ஸோ ஒரு உற்சாகமாக நீ முன்னாடி போறியா நான் முன்னாடி போகிறேன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம இந்த இது ரொம்ப இறக்கத்துல அந்த கொடைக்கானல் மலை மேலே ஏறி இறங்குறதெல்லாம் அவ்வளோ ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸு ஸோ அர்டினலினன் அட்ரினலின் ஹார்மோன் வந்து பயங்கரமாக சுரக்கும் இங்கே ஸோ இதில் தான் என்ன அப்படின்னா ரொம்ப உற்சாகமாக இருப்போம் நம்ம என்ன பிரச்சனை தலைக்குள்ள இருந்தாலும் ரிலீஃப் ஆகும் ஏன்னா இப்போ பைக் ஓட்டுறது அப்படின்னா அது சாதாரண விஷயம் கிடையாது பைக்கு ஓட்டுறது கத்துக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் சரி இப்போ பைக்கு ஓட்டுறதுனா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு கான்சன்ட்ரேஷன் தேவை இந்த ரோடு கரெக்டாக இருக்கணும் எல்லாம் கரெக்டாக பிரேக் போடணும் கிளட்ச்சை மாற்றணும் கியர் போடணும் எல்லாம் இருக்கும்தான் பட் அந்த பேஷனா இருக்கிறவுங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு உற்சாகம் தோணும் அந்த பைக்கு ஓட்டும்போதே அதாவது பைக் ஓட்டுறது நார்மலாக நம்ம இப்போ பேசுறது சாப்புடுறது மாதிரி பைக் ஓட்டுறதும் நார்மலாக நடக்கும் அது போக அந்த உற்சாகத்தை ஏற்படுத்தும் ஏன்னா நம்ம ஃபிரெண்ட்ஸ் ஒரு பத்து பேர் போவோம் ஜாலியாக பேசிக்கிட்டே போகலாம் எங்கே வேணாலும் அதாவது மரம் இருக்கும் கடை இருக்கும் எங்கே எந்த கடையில் வேணாலும் எத்தனை நேரம் வேணாலும் நிறுத்தலாம் ஸோ நம்ம ஜாலியாக விளையாட்லாம் இல்லை பைக்கு ரேஸ் கூட வைக்கலாம் ஸோ என்ன வேணாலும் பண்ணலாம் பைக்கிங்கில் போனால் அதாவது இந்த பஸ்ஸில் போனால் நம்ம இங்கே தான் இறக்கிவுடுவாங்க இங்கேயிருந்து அங்கே நடக்கணும் அப்படியெல்லாம் இல்லை பைக்கில் போனால் எங்கே வேணாலும் போகலாம் ஸோ அதுதான் ஒரு ஆர்வத்தை தூண்டுது அதுவே ஒரு ஆற்றலாகவும் மாறுது ஸோ இது ஒரு நம்ம என்ன ஒரு குடும்பம் குடும்பத்தையோ குடும்பத்தோடு பைக்கிங் போகிறதெல்லாம் வேற அங்கே போகிறோம் இங்கே வரோம் அப்படின்னு இருக்கும் பட் ஒரு நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு டிரக் ஒரு டிரக்கிங் மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்கும் ஒரு நூறு கிலோமீட்டரு பைக்கில் போகிறோம் ஸோ சந்தோஷமாக போவோம் நிம்மதியாக திரும்பி வருவோம் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் இந்த பைக்கிங் போனோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைகளும் மறந்து ஒரு புது உற்சாகத்தோடு புது ஆற்றலோடுதான் திரும்பி வருவோம் ஸோ இது வந்து வாரம் வாரம் இந்த பழக்கத்தை வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எந்த கஷ்டமும் மனசுக்குள்ளே போகாது ஏன்னா எல்லாம் நம்மளுக்கு ஈஸியாக நடக்கிற மாதிரி அதாவது ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம் இந்த பைக் ஓட்டுறதுனால ஸோ பைக் ஓட்டுறதுனாலயும் நிறையா இஷ்யூஷ் வரும் பட் நம்ம ரெகுலராக இதுவே பழக்கமாக வச்சுக்கக்கூடாது ஸோ எப்பவாச்சும் போய்ட்டு வரலாம் கண்டிப்பாக இது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் தான் எல்லோருமே இந்த பைக்கிங் போய் அந்த ஃபிரெண்ட்ஸ் கூட கலந்து போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெய்ன் பண்ணிக்கங்க ஏன்னா இது லைஃப்பில் எப்போதுமே கிடைக்காது